அப்புறம் மீன் பிடிக்கிறதை பற்றி என்ன சொல்லணுன்னா நாங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிப்போம் அது எப்படின்னா நாங்க இந்த நரம்பில் வச்சு கு தூண்டி முள்ளை வைச்சு அவு ஒரு கயிறை இது கயிறுங்றேன் பாருங்கள் ஒரு குச்சியில் மாட்டி மீன் பிடிப்போம் அந்த குச்சியில் மீன் முள்ளை மாட்டுகிறதுக்கு சில பேர் புழு நோண்டுகிறதுக்காகப் போவோம் எப்படின்னா எங்கள் ஊர் சைடுலெல்லாம் அந்த களிமண் ஈரப்பதமான இடத்துலலாம் நிறைய புழுங்கள்ன்னா வரும் அந்த மீன் புழுக்கள எடுக்கிறதுக்கு நாங்கள் மம்முட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் நிறையா பிடிச்சுட்டு வருவோம் சில டைம் அதுவும் கிடைக்காத டைமில் ஆச்சுவலாக மீன் நிறையா மீன் சிக்கிடுங்றதுக்காக இந்த கோழியோட குடலு அந்த மாதிரி இறைச்சியெல்லாலாம் போட்டு பிடிப்போம் அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கும் அது மட் அது மட்டும் இல்லாமல் வலை எல்லாேர் வீட்லேன்னா வலை இருக்காது ஒரு நாலஞ்சு வீட்டில் இருக்கும் என் ஃப்ரெண்டோடய வீட்டில் ஒன்று இருந்தது அதை பிடித்து வைச்சு தான் நாங்கள் மீன் எல்லாம் பிடிப்போம் பிடித்தாலும் வலை என்னதான் இருந்தாலும் தூண்டி போட்டு பிடிக்கிற மாதிரி சுகம் வரலை அது மட்டும் இல்லாமல் தூண்டில் வலைன்னு மட்டும் இல்லை சேலையிலிருந்து கை வரையும் நாங்கள் கருவியாக தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னால் சில டைமில் தண்ணி வற்றினப் போது நம்மளால் தூண்டில் போட்டோ வலையை பெரிய வலையை யூஸ் பண்ணீங்கன்னால் பிடிக்க முடியாது நார்மலாக சின்னதாகவே சிம்பிளாக யோசித்து கூட மீன் பிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா ஒரு பிஃபோர் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு ஆறு வருஷன்னால் சொல்ல முடியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லலாம் அந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் வீட்டில் சும்மா இருக்க முடியாது ஏன்னால் துரு துருன்னு இருப்பேன் அப்படியே வீ கா ஆற்று பக்கம் போய் மீன் பிடிக்கிறது நான் என் ஃப்ரெண்டெல்லாம் செம வால் அவனும் நானும் போய் பிடிக்காத மீன்களே இல்லை எங்கள் ஊர் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர் பக்கத்தெரு ஏன் பக்கத்து நான் வெளியூ இந்த திருச்சி இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போய் என் சொந்தக்காரங்கள் வீட்டுக்கெல்லாம் போயி மீனெல்லாம் பிடிச்சுருக்கேன்னா பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் அந் அந்த மாதிரி மீன் பிடிக்கும் போது ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்கும் என்ன தான் இருந்தாலும் சின்ன வயது நினைவு சின்ன வயது நினைவு தான் இந்தமாதிரி நிறையா பிடிச்சுட்டெல்லாம் ஆனால் இப்போ இருக்கற ஜெனரேஷன் அந்த மாதிரி இருக்காங்களான்னு கேட்டால் ஒரு கிராமத்து சைடெல்லாம் அப்படி இருக்காங்க இந்த மாதிரி சிட்டி சைடில் மேக்ஸிமம் மீன் பிடிக்கிறதுனாலே என்னென்னு தெரியாமல் தான் இருப்பாங்க எங்கள் ஊர் கிராமத்தில் இப்பவும் அந்த சின்ன பசங்கள் அதே மாதிரிதான் இருக்காங்க நான் முன்னாடி சொன்னதுதான் எப்படின்னா மீன் பிடிக்கும்போது ஜாலியாக இருக்கும் ஹேப்பியாக இருக்கும் பசங்கள்கூட சேர்ந்து ஒன்றா ஒரு இடத்துல வைச்சு இது மட்டும் இல்லாமல் சில ஊரில் மீன் பிடித் திருவிழான்னா நடத்துவாங்க எங்கள் ஊரில் நடத்தலை பட் ஆனால் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் அது எப்படின்னா ஒரு பெ பெரிய குட்டைக்குள்ளே நெ மீனைப் போட்டு அது யார் அதிகமாக பிடிப்பாங்க அந்த மாதிரின்னா போட்டி வந்திருக்கு ஒருவாட்டி நான் என் ஃப்ரெண்டோடய ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி போட்டி இருக்கிறத பார்த்தேன் நாமளும் கலந்துக்கலான்னு தான் நினச்சேன் பட் ஆனால் அன்றைக்கு இது புது ட்ரெஸ்ஸு போட்டிருந்தனால அழுக்காகக் கூடாதுன்னு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டேன் என் ஃப்ரெண்டும் அப்போ நிறைய பிடித்தான் மீன் எல்லாம் இனி இந்த மாதிரி மீன் பிடிக்கிறது பழங்காலத்துலேருந்து இந்தெல்லாம் இனி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டுதான் இருக்கோம் மீன்பிடித் தொழில் ஒன்றும் அவ்வளோ மோசமாயெல்லாம் போகலை சரிங்களா இதே நான் சொல்கிறது இந்த கிராமத்து சைடு இதே கப் கடல் சைடுலேன்னா மீன் பிடின்னால் வேறு ரகம் இருக்கும் கடலுக்கு ஒருவாட்டி தூத்துக்குடியில் எங்கள் அக்கா வீட்டுக்கு போனப்போ போய் பார்த்தேன் கடலுக்குள்ளே பசங்கள் கூட ஒருவாட்டி போகலான்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவோடய கொழந்தன் கிட்டே கூட கூப்பிட்டு போய் நாங்கள் கடலில் நைட் டைமு போட்டில் போய் மீன் பிடிக்கலாம்ன் செஞ்சோம் அப்போன்னா வலை போட்டு மீன் பிடிக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டு ஃபீலிங்கை கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அவங்க பார்த்த மீன் அதுக்கெல்லாம் பாதி பேர்த்துக்கு பேரே எனக்கு சரியாக தெரில அவங்க என்னமோ சொல்லிகிட்ருந்தாங்க பட் ஆனால் கடலில் போய் மீன் பிடிக்கிறதும் ஒரு மாதிரி ஜாலியாகவும் தான் இருந்தது